நான் நீச்சல் வந்து நிறைய பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் நீச்சல் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப சேஃபாக கற்றுக் கொடுக்கணும் ஒரு துண்டோ ஒரு சேலையோ கட்டி கரெக்டாக கற்றுக் கொடுக்கணும் அலட்சியமாக பண்ணோம் அப்படின்னாக்கா அது உயிருக்கே ரொம்ப டேஞ்சரான ஒன்று அதேபோல் நீரில் தண்ணியில் வந்து என்னோடய அக்கா முழுகியிருக்காங்க அக்கா வந்து க்ளியராக நீச்சல் தெரியாது என்னோடய அக்கா பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கக் கூட போய்ருக்கும் போது தண்ணிக்குள்ளே டக்குனு போய்ட்டாங்க இவங்க நீச்சல் தெரியாமல் அவங்கள பார்த்துட்டு இவங்களும் உள்ளே போய்ட்டாங்க இவங்கள தூக்கும் போது அவங்கள வந்து இந்த கொழந்தை வெச்சு அழுத்திருச்சு உடனே அங்கே பக்கத்தில் இருந்தவங்க ஒடியாந்து வந்து காப்பாத்திட்டாங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுக்கு ஒரு கை சரியாக வராது அவன் நீச்சல் தெரியாது அவனுக்கு கிணத்துல இறங்கி தண்ணி குடிக்கும் போது உள்ளே தவறி விழுந்து காப்பாற்ற முடியல இறந்துட்டாங்க அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது